உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து இந்த ஊரில் தான் பிறந்தேன் இங்கே உள்ள ஸ்கூலில் தான் படித்தேன் எப்படி சொல்கிறது ஒரு மூணாவது வரைக்கும் டென்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் வந்து டுவெல்த்தில் வந்து வேறு பக்கத்துலேயே மாறிட்டேன் டுவெல்த்தில் லெவெல்த் டுவெல்த்துலாம் கிளாஸில் நல்லா படிப்பேன் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டு தான் எடுப்பேன் மார்க்கு நல்லா படிப்பேன் எங்கள் அம்மா அப்பா என்ன ஆசைபட்றாங்களோ அது படி ஆகணும் தான் எனக்கு ஆசை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை நல்லா படித்து நம்ம ஒரு நல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது வந்து நடக்கலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்தேன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுலயே தான் இருந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பிகாம் எடுக்கணும் டென்த்தில் வந்து வந்து முந்நூற்றி முப்பத்தாறு தான் எடுத்தேன் டுவெல்த்தில் வந்து எட்நூத்தி இருபது மார்க்கு தான் எடுத்தேன் அதனால வந்து மார்க்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஆசைப்பட்ட குரூப் என்னால் படிக்க முடியல பிகாம் எடுத்து நல்லா படிக்கணும்னு தான் என்னோட எய்மு இருந்தது பிகாம் சீட் வந்து ஃபர்ஸ்ட்டு அட்மிஷன் போட்டுட்டோம் போட்டு எனக்கு வந்து பிகாம் சீட் கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு அழுவையே வந்துடுச்சு ச்சி நம்ம பிகாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோமே ஒரு பேங்க் வேலைக்கு போகணும் டீச்சர் தான் இல்லை நம்ம லைஃப்பில் பேங்க் வேலைக்காச்சும் போகணுமே அப்படின்னு நெனைச்சேன் அதுக்கப்புறம் வந்து கிடைக்காததுனால அப்புறம் என்னை பிபிஏ சேர்த்து விட்டாங்க எனக்கு விருப்பம் இல்லை பிபிஏ படிக்கிறதுக்கு அதுவும் வேண்டாம்ன்னுட்டேன் நான் எனக்கு அழுகையே வந்துட்டு நான் அழுவுறத பார்த்து எங்கள் அம்மாவும் ஒரு பக்கம் அழுதுட்டாங்க அப்புறம் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் சேர்த்து விட்டுட்டாங்க அந்த எதுலேனா டுவெல்த்லேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேராக்ராப் பேராக்ராப்ஃபாருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் தமிழ்லையே அதுவே காலேஜிலேலாம் ரொம்ப இங்கிலீஷாக இருக்குதுன்றதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் நான் வேண்டாம்னேன் அழுதுக்கிட்டே அதோடு வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போய்ட்டாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணறதுனே தெரியல அதான் கடவுள் உனக்கு வந்து இந்த குரூப் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நீ இதை தான் படிக்கணும் அப்படின்றதுனால இதையே எடுத்து நல்லா படிக்கணும்னு நான் நெனைச்சேன் எது பிடிக்காத குரூப்போ அதை தான் கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றதுனால நான் படிக்க நல்லா ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த மேம் என்னை அட்மிஷன் போடும் போதே சொன்னாங்க நீ இவ்வளோ அழுவுற நீ கண்டிப்பாக பார் உன்னை நான் கண்டிப்பாக ரேங்க் ஹோல்டராக நான் கொண்டு வர வைப்பேன் மா உன்னை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஃபர்ஸ்ட்டு படிப்பில் தான் என்னோட இண்ட்ரெஸ்ட் இருந்தது ஸ்போர்ட்ஸு அடுத்த கட்டம் படிப்பில் நல்லா படிக்கணும்ன்றத்துக்காக எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன் நான் அந்த படிப்பை மாற்றிக்கிட்டு மைக்ரோ மேக்ரோ எல்லாத்துலேயுமே எப்போதும் நல்ல மார்க்கு தான் எடுப்பேன் சொல்லப் போனால் அதுக்கப்புறம் கேங்கு பிரித்து விட்டாங்க இங்கே வந்து அந்த புள்ளைங்களுக்கெல்லாம் நீ சொல்லித் தரணும் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு டீச்சர்ஸுங்க மேமு சுஜாதா மேமு எச்ஓடி மேம் இவங்கள்லாம் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நான் படிக்கிறதுக்கு கேங்கு பிரித்து விட்ருவாங்க நாங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்து அங்கே கெடைச்சிது ஒரு அஞ்சு பேர் நாங்கள்லாம் ஒரு கேங்காக இருப்போம் அந்த கேங்கில் நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன் அப்புறம் ஸ்டாட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் மேம் அன்னைக்கி படிக்கிறாங்கனா அன்னைக்கி டெஸ்ட் எழுத வெச்சிடுவாங்க படித்து மறுநாள் மறுநாள் அவங்க சொன்ன அடுத்த நாளே விடிய காலம்பற எழுந்திரிச்சி உட்காந்து படிப்பேன் நாலு அஞ்சு மணிக்குலாம் எழுந்திரிச்சி வீட்டில் உட்காந்து படித்து டெஸ்ட்டுக்கும் படித்துக்கிட்டு போய்டுவேன் அங்கே போய் டெஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க்கு தான் எடுப்பேன் அவங்க சப்ஜெக்ட் எப்போதும் அன்னைக்கி சொல்லித் தர்றாங்களா அன்னைக்கே டெஸ்ட் எழுதலேனா அவங்க சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா விரும்பி படிப்பேன் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா மாக்ஸு அதனால் அப்போ வந்து ரெண்டு வாட்டி நான் செண்டம் போட்டேன் ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட்டு பேப்பரில் செண்டமு செவென்ட்டி ஃபைவ்வுக்கு செவென்ட்டி ஃபைவ் இண்டர்னல் மார்க் வந்து மேம் வந்து டுவென்ட்டி ஃபைவ் மார்க் வந்து மேம் கையில் இருக்கும் போட்டுட்டு ரிசல்ட்டுக்காக ரொம்ப மேலேயும் கீழேயும் மாடியில் அலைஞ்சிக் கிட்டே இருந்தேன் அப்போ வந்து மேம் தான் கூப்பிட்டு என்ன மார்க் எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இல்லை மேம் தெரியாது எனக்கு என்ன மார்க் எடுத்திருக்கேனு அப்படின்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் நூற்றுக்கு நூறு செண்டம் போட்டுட்டு இவ்வளோவு சோகமாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோவு சந்தோஷம் என் ஃப்ரெண்ட்ஸுலாம் ட்ரீட் கேட்டாங்க என்கிட்டே செண்டம் ஃபர்ஸ்ட் வாட்டி போடுவோம் பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு நான் படிச்சிட்டேன்ல அதை விட ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு தேர்ட் ரேங்க்கு அந்த மாதிரி எடுத்தாலும் வீட்டில் எங்கள் அப்பா திட்டுவாங்க ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும் மார்க்கு பத்தாது இன்னும் எடுக்கணும் இன்னும் எடுக்கணும் சொல்வாங்க எங்கள் அப்பா அப்ரிஸியேட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்வாங்க ஆனாலும் இன்னும் அதிகமாக மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும்னு சொல்வாங்க என்கிட்டே அதை மனசில் வெச்சுக்கிட்டு நான் எடுத்துட்டு போவேன் கையெழுத்து போட்டு ரேங்க் சீட்டுலலாம் கையெழுத்து போட எங்கள் அம்மா எப்போதும் எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே என் பக்கம் நிற்பாங்க எல்லாம் சொல்லப்போனால் என் கஷ்டத்தில் எல்லாம் எல்லாத்துலேயும் இருப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எனக்கு அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காள் நர்சிங் பண்ணுறா அவள் வந்து நல்ல பொண்ணு நல்லா சொல்கிறதுல ஒரு நான் வீட்டில் சண்டை நடக்கும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சண்டை நடக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் தோசை ஊற்றினா அவள் தான் சட்னி அரைக்கணும்னு சொல்லுவேன் அதுவே வீட்டில் நிறையா சண்டை வரும் அப்புறம் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் தம்பி வந்து இப்போ வந்து டென்த் படிக்கிறான் டென்த் படிக்கிறான் நல்ல மார்க்கு எடுக்கணும் நான் வந்து கடவுள்ட்ட வேண்டிட்டுருக்கேன் அப்புறம் வந்து இன்னொரு தம்பி வந்து டிப்ளமோ பண்ணுறான் டிப்ளமோ ட்ரிபிள் ஈ பண்ணிட்டுருக்கான் காலேஜ் வந்து செகண்ட் இயர் அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனும் என் மேலே ரொம்ப பாசம் எப்போ சாப்பாடு கேட்டாலும் உடனே அடுத்த செகண்டு மொகம் சுளிக்காமல் ஊற்றிக் கொடுத்துருவான் என் தங்கச்சி அப்படி இருக்க மாட்டாள் உடனே மொகம் சுளிச்சிடுவா அவள் அவனுக்கு வந்து தோசை ஊத்தி தர மாட்டாள் சொல்லப் போனால் அது நான்னா எப்பவும் என் தம்பிக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துருவேன் எப்போ கேட்டாலும் என் மேலேயும் ரொம்ப பாசம் என்னை அப்போ அப்போ கேட்பான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ட்ரெஸ் வாங்கிக் கொடு அப்புறம் வந்து ஸூ வாங்கிக்கொடு ஃபோன் வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்வான் என்னால் தான் எதுவுமே வாங்கிக் குடு நம்மளாவது படித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது வரைக்கும் ஏதாவது செய்யணும்ன்ட்டுருக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவ எடுத்துக் கொடுக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை அப்படி இல்லைனா எங்கள் அப்பா இது வரைக்கும் சட்டையே எங்கள் எங்கள் அப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு தான் எல்லாம் செய்வாங்க ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இப்போ வரைக்கும் ஆசை இன்று வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வாங்கிட்டு போவேன் அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து சமைத்துக்கிட்டே தான் இருப்பாங்க வீட்டில் ரொம்ப நாள் சமைத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அப்புறம் எங்களுக்காக ஒரு பிசினஸுனு ஒன்று வந்துது ஆயரருவா தான் மார்க்கெட்டிங் பிசினஸுனு ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க எங்களுக்காக அதில் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த பிசினஸில் கோட்டுக்கு வர ரேங்க் வந்தால் தான் ஓரளவுக்கு சேலரியே வாங்க முடியும் மாத சாம்பளம் அப்படின்னு வாங்க முடியும் ரொம்ப நல்லா இருந்தவங்கனு சொல்வாங்கள்ல இப்போ வர வர இந்த சந்தியாகப்பர் கோவிலில் நாங்கள் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தோம் வீடு கூட இல்லாமல் வந்து இருந்தோம் நாங்கள்லாம் இந்த மாதா மாதா காலடியில் தான் வந்து படுத்துகிட்டுருந்தோம் கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா அம்மா எங்களைலாம் நாங்கள் கோவிலில் படுத்துக் கிடந்தேன் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக லாட்ஜுக்கு வேலைக்கு போவாங்க வேலை பார்த்துட்டு வருவாங்க வேலை பார்த்துட்டு அந்த காசுல சாதாரண ஓட்டு வீட்டில் மழை காலத்திலலாம் நாங்கள் இருக்கும் போது எங்கள் வீடு ஒழுகும் அப்படி ஒழுகும் அங்கே அங்கே பாத்திரம் வெச்சுட்டு எங்கள் அம்மாவோடு உட்காந்துருப்போம் அப்புறம் வந்து ஓரளவு நல்லா சம்பாரிச்சதுக்கப்பறம் மாடி வீட்டுக்கு போனோம் அங்கே வந்து கரண்ட் இருக்காது எல்லாம் அங்கே எங்கள் வீட்லேருந்து எல்லாத்தையும் பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் அங்கே வெச்சு கரண்ட் இருக்காது எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் இருட்டுலேயே உட்காந்துருப்போம் கொசு கடிக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா லைட் வாங்கிட்டு வந்து மாட்டினதுக்கப்பறம் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் மறக்க முடியாது என்னால் அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடு மாறினோம் எங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஓரளவு சொல்லப்போனால் நாங்களும் நல்லா முன்னேறிட்டோம் காலேஜுலாம் நான் படிக்கிறதுக்கப்பறம் ஸ்கூலெல்லாம் படிக்கிறதுக்கப்புறம் நல்லா முன்னேறிட்டோம் நல்லா மாடி வீடு எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு ரெண்டாயரருவா கொண்டு வருவாங்க எழுநூறுவா சாப்பாட்டு செலவுக்கு நல்லா சாப்பிடுவோம் சொல்லப் போனால் அப்படி சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு எந்த கொறைச்சலுமே இருக்காது எல்லாம் வாங்கிக் கொடுப்பாங்க இங்கே நாங்கள் என்ன கேட்டாலும் வாங்கிக் கொடுப்பாங்க எங்கள் அப்பா நல்லா இருந்தோம் அதுக்கப்பறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு வீடு கட்டணும்னு எங்கள் அம்மாவோட கனவு அந்த கனவுக்காக நாங்கள் போட்டிருந்த நகை பணம் எல்லாம் விற்று அந்த வீடு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினோம் வாங்கி அந்த வீடு கட்டுறத்துக்கே எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சொல்லப் போனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் லோனுக்காக லோ லோன்னு அலைஞ்சி இந்த வீட்டை கட்டி எங்களால் இருக்க முடியல அந்த வீட்டில் ஒரு ஒரு வர்ஷ ரெண்டு வர்ஷ இருந்தோம் அந்த வீட்டில் நான் காலேஜி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் நான் அந்த தேர்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் லாக்டவுனில் எங்கள் அப்பா வேலைக்கும் போகல வீட்லேயே இருந்துட்டாங்க வட்டி அதிகமாகிட்டு கடன் வாங்குனுவங்க எல்லா இடத்துலையுமே வட்டி ரொம்ப அதிகமாகிட்டு அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல வட்டிக்காரங்கள்லாம் வந்து வட்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க வாசலில் எங்கள் அப்பா அம்மாவை திட்டுவாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது நானும் என் தங்கச்சியும் அழுதுகிட்டே வீட்லேயே நிற்போம் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் மட்டும் தான் சொல்வோம் அந்தநேரத்துல எங்களுக்கும் எங்கள் கைலேயும் காசு எதுவும் இருக்காது அப்படியே இந்த வீட்டை விட்டுட்டு நாங்களும் ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம் வாடகை வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை வாடகைக்கு விடலாம்னு பார்த்தோம் வாடகைக்கு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த வீட்டை நாங்கள் வித்துட்டோம் சொந்த வீட்டையே வித்துட்டோம் வித்துட்டு பதினேழு லட்சம் பதினாறு லட்சம் கடன் இருந்தது எங்களுக்கு கடன் எல்லாம் வீட்டை விற்று கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அவ்வளோ அழுவ அழுதாங்க இந்த வீட்டை கொடுக்கும் போது எங்களுக்கும் என்ன பண்ணுறதுனு தெரியல லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு விஷயம் போகுதுனா அது கண்டிப்பாக பெருசாக கிடைக்கும் மா நம்மளும் ஒரு நாள் இதே ஊர்லேயே ஒரு பெரிய வீடாக கட்டி நம்ம நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்வேன் எப்போதும் எங்கள் அம்மாட்ட நான் நீ உன்னால் கட்டமுடியலனா கூட நான் தம்பி தங்கச்சிலாம் சேர்ந்து ஒரு நல்ல பெரிய வீடாக இதை விட கட்டுவோம் அப்படின்னு சொல்வேன் நான் அதுக்கப்புறம் வந்து வாடகை வீட்லேயே இருந்தோம் வாடகையே எங்களால கொடுக்கவே முடியாது எங்கள் அப்பா அம்மா வெளியே அவங்க வாடகை வந்து கேட்பாங்க எங்களால் கொடுக்கவே முடியாது வாடகை இல்லாம அதில் கூட ஒன்றுமே பண்ண முடியல நகை எதுவுமே இல்லை எல்லாம் நல்லா வாழ்ந்து சொல்வாங்கள்ல ஒரு பழமொழி நல்லா வாழ்ந்து இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்கன்னா அது நான் தான் சொல்லப்போனால் எல்லாம் நல்லா வாழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோம் இப்போ யார்ட்ட எங்கள் கஷ்டத்தை சொல்கிறதுன்னு கூட தெரியாது எங்களுக்கு என்ன பண்ணுறது இப்படிதான் வெச்சுருக்காங்க கடவுள் நம்மளை அதனால் அப்படியே அந்த மனசு ஏற்றுக்கும் வாடகை கூட கொடுக்க முடியாமல் அப்படியே நிற்போம் அதுக்கப்புறம் இந்த லாக்டவுனில் சாப்பாடு இருக்காது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து போய் கேட்டுட்டு வருவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் நகையை யாராவது மூக்குத்தி யாராவது வெச்சுக்கோங்க இத வெச்சுக்கிட்டு காசு கொடுங்க அப்போ வந்து நாங்கள் நல்லாயிருக்கும் போது ஒருத்தங்களுக்கு வந்து பணம் கொடுத்தோம் சொல்லப் போனால் நாங்கள் நல்லாயிருக்கும் போது எங்கள் அம்மா அவ்வளோ பேருக்கு பணம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டா வந்து எங்கள் வீட்டில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு கதவை தட்டி பத்தாயிரம் காசு கொடுங்க என் தம்பிக்கு உடம்பு முடியல ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனு கேட்டோடனே என்ன ஏதுன்னு கேக்காமல் எங்கள் அப்பா உடனே காசு எடுத்து கொடுத்தாங்க வீட்டுலேந்து அந்த ஒரு நன்றி உணர்வில் நாங்க போய் அவங்கள்ட்ட காசு கேட்கும் போது எங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க சொல்லப்போனால் எங்கள் அப்பா மறுபடியும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க தான் முதலீடாக ஒரு லட்சம் கொடுத்தாங்க தவணை முறையில் வாங்கிக்கிட்டோம் அந்த காசை வாங்கிகிட்டு அதுக்கப்பறம் வந்து வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயும் சில பல பிரச்சனைகள் இருந்ததுனால எங்கள் அப்பா அதையும் விட்டுட்டாங்க அதோடு அந்த தொழிலையும் நிறுத்திட்டு நார்மலாக ஹோட்டலுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடாங்க ஹோட்டல்லையே இருபத்துநாலு எட்டு மணி நேரம் வேலையில் நின்றுக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க எங்கள் அப்பா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் எங்களுக்காக தான் இவ்வளோது சம்பாதிக்கிறாங்க நம்ம ஏதாவது பண்ணணும் எங்கள் அப்பாவுக்காக அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு என்னால் அதை நிறைவேத்தவே முடியல என்ன பண்ணுறதுணும் தெரியல அதுக்கப்புறம் வந்து சரின்னுட்டு விட்டுட்டோம் சரின்னுட்டு விட்டுட்டு சரி நம்ம நாங்கள் இன்னொரு வீடு மாறிட்டோம் அந்த வீட்டில் தான் இப்போ இருக்கோம் அந்த வீட்டுக்கு வந்து காசு வந்து ரெண்டு லட்சம் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க எங்கள் அப்பா வந்து வேலை பாக்கிற ஓனர் தான் கொடுத்தாங்க இப்போ அந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோமே தம்பி நாலு பேரையும் வளக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கனு எங்களுக்கு தான் தெரியும் கண் முன்னாடி ஆனால் கஷ்டந்தெரியாமல் எங்களை வளர்ப்பாங்க ஒரு தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் இருபதாயரம் வட்டிக்கு ட்ரெஸ் வட்டிக்கு வாங்கி எங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க நாங்கள் எது இல்லைனாலும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க என்னமா வேணும் உனக்கு என்னமா வேணும் அப்படினு எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அடுத்த கனவு எனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்ன்றது தான் அது வந்து எப்போ நடக்க போகுதுனு தெரியல ஒரு சொட்டு தங்கம் கூட இல்லை இந்தமாதிரி லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் வந்து சாப்பாடுன்றதே வெறும் கஞ்சி தான் மூணு வேளையும் கஞ்சி சாப்பிடுவோம் எதுவும் இருக்காது அதுக்கப்புறம் தான் அந்த பணம் எடுத்துட்டு குடுத்தவங்க தான் காசு எல்லாம் வாங்கி தருவாங்க எங்களுக்காக அவ்வளோவையும் அவ்வளோ பேச்சு பேசுவாங்க ஊரில் உள்ளவங்க எல்லோருமே எங்கள் அம்மா எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க இப்போ வரைக்கும் எங்கள் முன்னாடி நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள எதுவும் சொல்லிட கூடாது அப்படினு எங்களுக்காக அழுதுட்டு இருக்காங்க எங்கள் அம்மா நான் அடுத்து ஒரு வேலைக்கு போய் நல்லா எங்கள் அம்மாவுக்காக எல்லாம் நான் வாங்கிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ஆசை கனவு எல்லாம் அது தான் எங்கள் அப்பா தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாவும் எனக்கு அம்மாவோட பாசம் மட்டும் எப்போதும் முழுமையா கிடைச்சதே இல்லை எங்கள் அப்பாவோட பாசம் இது வரைக்கும் அதிகமாக கிடைச்சதே இல்லை எனக்கு இன்னொரு ஆசை எல்லாப் பிள்ளைகளும் சொல்வாங்க எங்கள் அப்பா தான் எனக்கு கடவுள் எல்லோருமே சொல்வாங்க உன்னை ஏன் உங்கள் அப்பாவோட பாசமே கிடைக்கல மற்ற பிள்ளைங்கள பாக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும் ஏன் உங்கள் அப்பாலாம் எப்பயோ என் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எடுத்துகிட்டால் எங்கள் அப்பா டாட் கேர்ளு டாட் பிரின்சஸ்ஸு இப்படியே தான் சேவ் பண்ணி வெச்சுருப்பாங்க எனக்கு அந்த பாசம் கெடைச்சா தானே நான் அப்படிலாம் சேவ் பண்ணி வெச்சுக்க முடியும் கிடைக்கல எங்கள் அப்பா என் மேலே பாசமாக இருப்பாங்களா ஆனால் இன்னும் அதிகமாக என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறா மாதிரிலாம் எனக்கு கிடைக்கலையேனு வருத்தமாக இருக்கும் இந்த அப்பா பொண்ணுக்குள்ளே உறவு எப்டிபட்ட உறவுனு எல்லாலோருக்குமே தெரியும் ஆனாலும் எனக்கு எங்கள் அம்மாவோட பாசம் இருக்குதுல நாலு பேரும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாலு பேரில் யாரை பிடிக்கும்னு கேட்டாங்கனா என்னை தான் சொல்வாங்க எங்கள் அம்மா எப்போதும் எப்போதும் எனக்கு என் பெரிய பொண்ணை தான் ரெண்டு மூணு வர்ஷம் கொழந்தை இல்லாமல் எங்கள் அம்மா என்னை பெற்றதுனால எப்போதும் எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலு அதுக்கப்புறம் தான் என் தம்பி பிறந்தான் இன்னொரு தம்பி ஆம்பளை பிள்ளையே இல்லாட்டியும் எங்கள் அம்மாவை அவ்வளோ இது சொன்னாங்க சொன்னதினால என் தம்பி பத்து வருஷம் கழிச்சி பிறந்தான் சபரிமலைக்கு வேண்டியிருந்ததுனால சபரிமலைக்கு போகிறத என் தம்பிக்கு வந்து எடையில வந்து மூளைக் காய்ச்சல் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்கள்ட்ட காசே இல்லை அது எப்படி வந்ததுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு அவனுக்கு அழைச்சிட்டு போய் அப்படி படுத்துட்டு இருந்தான் ஆக்ஸிஜன் மாஸ்க்கெல்லாம் வாயில் வெச்சுக்கிட்டு காப்பாற்றவே முடியாதுன்ட்டாங்க நூற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சி பெர்செண்ட் தான் பிழைப்பான் சொல்லி தஞ்சாவூருக்கு எழுதிக் கொடுத்துட்டாங்க தஞ்சாவூருக்கு எழுதிக் கொடுக்கவும் மெடிக்கல் காலேஜுக்கு எழுதிக் கொடுக்கவும் தஞ்சாவூரில் அழைச்சிட்டு போய் இவனை வெச்சு நாங்கள் பார்த்துட்ருந்தோம் அங்கே அதுக்கப்புறம் வந்து ஐசியூவில் வெச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா அங்கே இருப்பாங்க நான் என் தங்கச்சி இன்னொரு தம்பி எல்லோரும் நாங்கள் வீட்டில் இருப்போம் சாப்பாடு நாங்களே செஞ்சு சமைச்சிகிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் மறுபடியும் திரும்ப உயிர் பொழைச்சி வரணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை நான் எங்கள் அம்மா அப்பா எல்லோருமே அப்படி வேண்டிட்டு இருப்போம் அவன் எப்டியாச்சும் திரும்ப வந்துடணும் எங்கள்ட்ட அப்படினு நாங்கள் வேண்டுதல் வெச்சு நெறைவேத்தி கொடுத்துட்டா நான் எப்படியும் ஆண்டவர் அவனும் எங்கள்ட்ட திரும்பி வந்து அவனோட பேர்த்டே நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் என் தம்பியோட பேர்த்டேவை அவனுக்கும் ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கும் அப்புறம் என் ஃபோனு கேட்டுருக்கான் என்கிட்டே என்னால் வாங்கிக் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அவனுக்கு ஃபோன் நான் வாங்கிக் கொடுப்பேன் என் தம்பிக்கு அவன் கேட்டுருக்கான் என்கிட்டே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக எப்போதும் வாங்கிக் கொடுப்பேன் இது வரைக்கும் எங்கள் கடன் எல்லாம் அடைச்சாச்சி அடைச்சது போக எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் ஒரு நாலு லட்சம் கடன் இருக்குது அந்த நாலு லட்சம் கடனை எப்டியாச்சும் அடைக்கணும் ஐம்பதாயிரோம் எங்கள் சித்தப்பா கிட்டே ஐம்பதாயிரோம் எங்கள் அண்ணன்ட்டலாம் இருக்குது அந்த கடனை அடைக்கணும்ன்றதுக்காக காசு இருந்தால் தான் எல்லா சொந்தகாரங்களும் வர்றாங்க காசு இல்லைனா ஒருத்தரும் எங்களை மதிக்க மாட்டாங்க எங்கள் குடும்பம் நாங்கள் மட்டுந்தான் எப்போதும் எங்களுக்கு நாங்கள் மட்டுந்தான் நாங்கள் ஆறு பேரும் தான் தொணை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தொணை அப்படினு சொல்வாங்க எங்கள் அம்மா தெரியாமல் ஒரு ஐம்பதாயிரம் காசுக்காக நாங்கள் வீடு கட்ட அவங்கள்ட்ட வாங்கினோம் ஐம்பதாயரோம் காசுக்காக எங்கள் ஊருக்கு வருவாங்க வந்து எங்கள் கண் முன்னாடியே நடந்து போவாங்க எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க காசு இருக்கிறப்ப எங்கள்ட்ட வந்து கை நீட்டி வந்து வாங்கிக்கிட்டு எங்கள் வீட்டில் படுத்திருந்து வாங்கிட்டு போவாங்க மறுநாள் தர்றேன் சொன்னால் மறுநாள் போய்ட்டு வர மாட்டாங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி காசை வாங்கிட்டு போவாங்க நாங்கள் அவங்கள்ட்ட காசு வாங்கினதுனால எங்கள் வீட்டில் பக்கம் கூட வரமாட்டாங்க பார்க்க கூட மாட்டாங்க ஒரு ஃபோன் அடித்து என்ன ஏதுனு கூட அவங்க காசை நான் எப்படியாச்சும் கொடுத்துறணும்னு இருக்கேன் எங்கள் அண்ணன்ட்டேயும் எங்கள் சித்தப்பாக்கிட்டேயும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடியே பதினேழு லட்சம் கடன் எங்கள் சொந்த வீட்டை விற்றும் நாங்கள் கடனை கொடுத்துட்டோம் ஆனாள் நான் ஆசைப்பட்ட மாதிரியே கடவுள் எந்த ஒரு வேலைக்கும் போகல வேலைக்கு நிறையா ட்ரை பண்ணேன் வீட்டில் இருந்துகிட்டு அவ்வளோவு வேலைக்கு ட்ரை பண்ணேன் வேலை எனக்கு ஒன்று கிடைக்கணும் இப்படி ஒரு வேலை கெடைக்கிதுனா ஓகே சந்தோஷமா இருப்பேன் அந்த வேலை நிரந்தரமாக எனக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்போதும் நிறையா இண்டெர்வியூ அட்டெண்ட் பண்ணேன் அவ்வளோவு இண்டெர்வியூ அட்டெண்ட் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக போய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் மறுநாள் இண்டெர்வியூ போகணுமே நம்மளுக்கு வேலை கெடைச்சிட்டுனு அவ்வளோவு சந்தோஷப்படுவேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே கிடைக்கல வந்து போய்டும்னு சொல்வாங்கள்ல வேலை கெடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்னு சொல்வாங்கள்ல அந்தமாதிரி தான் அதேமாதிரி இருந்தது கெடைச்ச மாதிரி இருந்தது எனக்கு வந்த வேலைலாம் கிடைக்கல அதுக்கப்புறம் நானே ஒரு கட்டத்தில் வெறுத்துட்டேன் வேலை வர்றப்ப என்னை தேடி வரட்டும் வரும் ரெஸ்ஸுமு ஸ்கூலு காலேஜு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுப்பேன் எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது ஒரு வேலை இருக்கும் என் ஃப்ரெண்டு அந்த வேலை வேணும்ன்றதுனால அந்த வேலை அவள் எனக்கும் வாங்கிக் கூட கொடுக்க மாட்டாள் வாங்கித் தர்றேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாள் அப்படின்னோனே ரொம்ப கஷ்டமாகிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப எமோஷனல் கேரக்டரு நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் மனசொடஞ்சு அழுதுருவேன் என்னன்னா எங்கள் அப்பா என்னை திட்டினாலே அழுதுருவேன் நான்லாம் யாரையும் எதுவும் சொல்லவும் மாட்டேன் என் தங்கச்சியை நல்லா திட்டுவேன் பேசுவேன் வீட்டில் எப்படி இருக்கணும்னு அடுத்தவங்கள்ட்ட மற்றவங்களுக்கு எதாச்சும் ஒன்று கேட்டாங்கனா கொடுப்பேன் நீட்டாக இருக்கணும்னு நெனைப்பேன் அந்த பொருள் எடுக்குறோமா அந்த இடத்துல தான் வைக்கணும் இப்படி தான் இருக்கணும் வீடு நல்லா கிளீனாக இருக்கணும் அருமையாக இருக்கணும் அதே என் ஃப்ரெண்டுங்க வேலை பார்க்கும் போது அவள் கிளீனாகவே இருக்க மாட்டாள் அவளோட ட்ரெஸ்லாம் என் இதில் கொண்டு வந்து போட்டுருவா அவள் எது கேட்டாலும் நான் கொடுப்பேன் எல்லாம் கொடுப்பேன் அதை யூஸ் பண்ணிட்டு அதை எங்கேயோ தூக்கி போட்டுரும் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் அவளுக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் அதை விட்டு நான் அவள்ட்ட பேசுகிறதே இல்லை அமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் அவளே வந்து பேசும் போது நான் பேசிட்டேன் ச்சே நம்ம பண்ணதுதான் தப்பு அதுக்கப்புறம் மன்னிச்சி நிறையா ஃப்ரெண்டு வேலை பாக்கிற இடத்துல எல்லா வேலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன் இது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டதுக்கப்புறமும் அது சரியாக கற்றுக்கல அப்படின்னு சொல்லி நிற்க வெச்சு எல்லோர் முன்னாடியும் என்னை திட்டுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அதெல்லாம் எதுவுமே பொறுத்துக்க மாட்டேன் ஃப்ரெண்டுனு என்கூட ஃப்ரெண்டுனு ஒரு ஃப்ரெண்டு எனக்காக ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் எனக்காக உண்மையாக ஒரு ட்ருவாக ஒரு ஃப்ரெண்டு கூட யாரும் இல்லை சொல்லப்போனால் எப்போதும் என்கூடவே இருக்கணும் என்னோட சப்போர்ட்டிவ் பேக் போன் நான் ஃப்ரெண்டுனு நெனைச்சி அவளுக்கு எல்லாம் பண்ணுவேன் எல்லா விஷயத்தையும் என்னோட ஃலைப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட நான் சொல்வேன் ஆனால் அவள் என்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டாள் அவளுக்காக ட்ரெஸ்ஸு வாங்கிக் கொடுக்குறது சாக்லேட் வாங்கிக் கொடுக்குறதுலேந்து எல்லாம் வாங்கிக் கொடுப்பேன் நான் அவளை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நெனைச்சேன் ஆனால் அவள் என்னை அப்படி நினைக்கவே இல்லை அவளுக்குனு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடைக்கவும் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவள் போய்ட்டாள் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நமக்காக இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு நாம் தான் எப்போதும் அப்படின்றதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன் எப்போதும் நமக்கு நாமளே இருந்துக்கணும் நமக்கு எந்த ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கிடைக்கவே மாட்டாங்க இப்போல்ல எப்போதும் சரி அப்படின்னு நான் வந்து நெனைச்சிக்கிட்டேன் இப்போ இல்லைனாலும் நம்ம ஃலைப் பாட்னர்னு ஒருத்தர் வருவாங்கள்ல அவங்க கூட எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அப்பா அம்மாவாக எல்லாம் இருக்கணும் நான் நெனைச்சுக்கிட்டு அதை விட்டுடுவேன் அதுவரைக்கும் எனக்கான ஒரு ட்ரு ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ஷிப் கூட அப்படி இருக்கும் எல்லா சொல்வாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எல்லாம் காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் போய் அவள் கையை பிடிச்சனா அவள் தட்டி விட்டுருவான் நீ போ எனக்கு இவள் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவேன் யாரும் இல்லாத நேரத்தில் உட்காந்து அழுவேன் அப்படி அழுவேன் எனக்கு ரொம்ப வேதனை யாருட்ட சொல்கிறது அது கூட தெரியாது எனக்கு சரி ஓகேனுட்டு விட்டுட்டு அடுத்த வேலை நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போய்ட்டேன் இத்தனையும் இருபத்தாறு வயசு வரைக்கும் எனக்குனு ஒரு ஃப்ரெண்டு என்கூட யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கும் அதெல்லாம் சரி ஓகே எதுவுமே இல்லை கடவுள்ட்ட ஒப்படைச்சுட்டு நமக்கு அந்த கடவுள் நம்மளுக்கு இந்த உலகத்துல யாருமே பிடிக்கலையா அப்படின்னு நினைப்பேன் பிடிக்கல கடவுளுக்கு பிடிச்சி தானே நம்மளை படைச்சிருக்காங்க அப்படின்னு சரி மனசை தேற்றிக்கிட்டு விட்டுருவேன் நான் மிச்ச இதையும் சொல்லிட்டு இதுவரைக்கும் எப்படி இருந்தேன்னு தெரியாது இதுக்கப்புறமாச்சும் நல்லாயிருக்கணும் நல்லா டோட்டலாக ஃப்ரெண்ட்ஸ்ஷிஃப்பை வளர்த்துக்கணும் நமக்கானவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட கூடாதுன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு செய்வேன் நல்லா செய்வேன் என்னலாம் வேணும்னு கேக்கிறாங்களோ எல்லாம் வாங்கிக் கொடுப்பேன் என்ன கேக்கிறாங்களோ என்னோட திங்ஸ் எல்லாம் கொடுப்பேன் எங்களோட பெட் என்னோட பெட்ஷீட் ஷேர் பண்றதுலேருந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் கேட்டாக் கூட எல்லாம் எடுத்துக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோ சரியா ஆனால் வந்து அவங்க பொருளை வந்து நான் போய் எடுத்தேனா திட்டுவாங்க என்னை எனக்கு ரொம்ப கஷ்டமாக எல்லாம் நம்மளே கொடுக்குறோம் எனக்காக எங்கள் அப்பா அம்மா என்னலாம் வாங்கிக் கொடுத்து அனுப்பி விடுவாங்க நான் வந்து எதுக்கும் கஷ்டப்பட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிக் கொடுத்து எனக்கு அனுப்பிடுவாங்க நான் அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க குரூப் கூட ட்ரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைனாலும் சும்மா பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருப்பாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் ஆனால் அவங்க வந்து அவங்களோட பொருளை எதுவும் என்னை தொட விட மாட்டாங்க சரி ஓகே சரி நம்ம அவங்க கொடுக்கலனா என்ன நம்ம கொடுப்போம் நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் என்று எப்போதும் நான் கடவுள் கிட்டே எல்லாம் வேண்டி கேட்டேனா எல்லோருமே நல்லாயிருக்கணும் தான் வேண்டிப்பேன் இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லோருமே நல்லாயிருக்கணும் இன்னைக்கி கஷ்டப்பட்றவங்க யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு வேலையாச்சும் சாப்பாடு கிடைக்கணும் தான் எப்போதும் நான் வேண்டிப்பன் அப்போ தான் அவங்க நல்லாயிருக்கணும்னு நம்ம நினைப்பாங்க அப்படின்றதுக்காக நான் வேண்டிப்பேன்